எங்களோடய எங்களோடய வீட்டு பக்கத்தில் ஆறு ஓடுது பவானி சாகர் கோ பில்லூர்லேந்து பவானி சாகர்க்கு ஓடுகிற ஆறிருக்குது ரெண்டாயிரத்து பதினெட்டில் பார்த்திங்கன்னா வெள்ள நீர் மேலே வந்துருச்சு ஊர் ஃபுல்லாக தண்ணி ஏறிடுச்சு ஆனால் அதை பற்றி நாங்கள் ஊடகங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்போ யாரும் வந்து பார்க்கல அங்கே அதை பற்றி செய்தியை திரட்டல ஆனால் அந்த மாதிரி நாங்கள் அவங்க மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நிவாரணம் கிடச்சிருக்கக்கும் உதவியாக இருந்திருக்கும் அது தவிர்த்து நான் அவங்க இந்த எலெக்சன் டைம்ங்கிறதனால அது அது மூலமாக ஆ அதிலே தான் நிறையா கவனம் செலுத்தி இருந்தாங்க எங்களை அவ்வளோக்கும் கண்டுக்கிட்ட கண்டு கண்டுக்காத மாதிரி தான் இருந்தாங்க வரவே இல்லை யாருமே கொஞ்சம் அவதியாக தான் இருந்துச்சு அப்புறம் தவகல் தகவல்கள்லாம் அவங்க எடுக்கிறதெல்லாம் வெளியே இருந்து மட்டுமே எடுத்துக்கிட்டு சும்மா இதை மட்டும் போட்டுறாங்க அவ்வளோக்கா டீப்பாகவும் சொல்கிறதில்ல அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச செய்தித்தாள்கள் நல்லா பிரபலமான செய்தித்தாள்கள்னா தினமலர் தினத்தந்தி அப்புறம் நான் அதிகமாக படித்தது பார்த்திங்கன்னா த ஹிந்துஸ் என்னோடய ஸ்கூல் டைம் நிறைய படிச்சிருக்கேன் த ஹிந்து இங்கிலீஷ்லேயும் வரும் தமிழ்லேயும் நிறைய வரும் அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லா நியுஸும் கவர் பண்ணியிருப்பாங்க ஒரு வெறும் எட்டு பக்கத்தில் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு செய்திகள் விளையாட்டு இன்ட்ராக்டிவ் செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்

ரொம்ப பிரபலமான சேனல்கள் எனக் தெரிஞ்சது பார்த்திங்கன்னா பாலிமர் நியூஸ் இருக்கும் எப்போவுமே வீ வீட்டில ஓடிகிட்ருக்கும் பாலிமர் நியூஸ் நியூஸ் எய்ட்டின் சேனலும் அதிகமாக போடுவாங்க கொஞ்சம் ந நிறையா டீப்பாகவும் சொல்லி தருவாங்க சொல்லுவாங்க டீட்டெயில்டாகவும் நிறையா கவர் பண்ணுவாங்க நல்லா தெரிஞ்சிக்க முடியும் நான் நாட்டுநடப்பை பற்றி அவ்வளோ தான்